நான் வந்து மதுரையில் தான் சார் படித்தேன் ஆரம்பத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் டென்த்து முடிய படித்தேன் அப்பறம் லெவன்த்து டுவெல்த்து வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன் கல்லூரி வந்து அ ப பிஎஸ்சி கெமிஸ்டி பண்ணேன் நான் எனக்கு கொஞ்சம் மார்க்கு கொஞ்சம் டுவெல்த்தில் அதிகமாக இருந்ததினால செகண்டு குரூப்பு கிடச்சது அதனால வந்து அந்த படிப்பை தொடர்ந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷோஷியல் நாட்டம் அந்த பத்திரிக்கைத்துறையில் இருந்ததினால அந்த பத்திரிக்கை சம்மந்தமாக வந்து ம எம் கே யுனிவர்சிட்டியில் வந்து மொதல் மொதல் அறிமுகப்படுத்தினாங்க அப்போ அப்போ பத்திரிக்கைக்கிலாம் டிகிரிலாம் வரலை அப்போ கோர்ஸு வரலை ஒரு ஒன் இயரு ஜேர்னலிசம் கோர்ஸ் வந்து மொதல் மொதல் அறிமுகப்படுத்தினாங்க அதில் மொதல் பேட்ச்சில் வந்து கலந்துகிட்டு நிறைய இப்போ பத்திரிக்கை முன்னணி பத்திரிக்கைகள்லாம் தினமலரில் கூட நான் ரிப்போட்டராக அந்த பார்ட் டைமாக கூட நான் பணியாற்றி இருக்கறது உண்டு அதுக்கப்புறம் ஒரு சுனாமியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது அப்போது வந்து சுனாமியில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அங்கே போய் அந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அப்போது வந்து எம்ஏ சோஷியாலஜி பண்ணேன் எம்ஏ சோஷியாலஜி பண்ணி அந்த சுனாமியில் நிறைய பணிகள் பண்ணம்போ பண்ணிட்டிருக்கும்போது அப்பறம் சென்னை வந்தேன் சென்னையில் இருக்கும்போது கொஞ்சம் பத்திரிக்கைத்துறையில் நிறைய சவால்களிருந்தது பப் சவால்கள் இருக்கும் போது சட்டம் நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறணும் அப்பட்னின்ற ஒரு ஆர்வம் இருந்தது அதனால சட்ட இது படித்தேன் நான் ச சட்டம் படித்து முடித்ததுக்கப்பறம் வழக்கறிஞராக என்னால் ப பிராக்டிஸ் பண்றத்துக்கு ஒரு தயக்கம் இருந்தது அதனால் ஒரு அட்வைஸராக சில இடங்களில் நான் இருந்தேன் இப்பவும் ஒரு அட்வைஸராக தான் இருக்கிறேன் வழக்கு நடத்தறதில்லை ஏன்னா தெரின் தெரியாமல் கூட ஒரு குற்றவாளிக்கு நம்ம வாதிடக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் வந்து அ ச கோர்ட்டு நடைமுறைகள் சட்ட விவரங்கள் எல்லாமே முழுமையாக தெரிஞ்சிகி தெரிஞ்சிக்கிட்டேன் அதே சமயத்தில் வந்து வழக்குகள் வந்து ரொம்ப நடத்துறதில்லை எதுலேயுமே தலையிடுகிறது இல்லை வழக்கு நடத்தாமல் ஒரு ஆலோசகராக ஒரு சட்ட ஒரு ஒரு கல்வியாகவும் சட்ட விழிப்புணர்வு கொடுக்குற ஒரு இடத்தை இடமாவும் பணியாற்ற வேண்டிய பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அது இருந்தால் அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி பண்ணேன் அப்போ பெண்கள் வந்து குடும்ப வன்முறைகள் அதிகமாக இருந்தது நான் பணியாற்ற இடங்களில் வந்து அதுக்கான ஒரு தேடல் வந்து இருந்தபோது அதுக்கான ஆய்வுகள் மேற்கொண்டோம் அப்போது வந்து எனக்கு வழிகாட்டினாங்க இதை வந்து ஏன் வந்து நீங்கள் ஒரு பைண்டிங்காகவே கொடுத்துட்ருக்குறிங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்துனால் ஆராய்ச்சிக்கு தகுந்த இதை ஆராய்ச்சிக்கு கொண்டு வர்ற மாதிரி நீங்கள் அந்த வ வேலைகள்லாம் செஞ்சிங்கனா அதை வெச்சு ஒரு டாக்டர் பட்டம் பெறலாம் ஒரு முனைவர் பட்டம் பெற்றால் நல்லா இருக்குன்ற மாதிரி சில வழி வழிகாட்டிகள் இன்னர்கள் வந்து சொல்லும்போது அதன் அடிப்படையில் அதை ரொம்ப இப்போத்தான் நிறைய பெண்களுக்கான உரிமைகளுக்கான சட்டங்கள் நிறையா வந்துருக்குது அதாவது நிர்பயா என்ற ஒரு வழக்குக்கப்புறம் சட்டங்கள் டோட்டலாகவே நல்ல ஒரு பெண்கள் உரிமை பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் சட்டம் வந்து நல்ல நல்ல இது நல்லா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இந்தியா இந்தியாவில் வந்து அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சட்டங்கள் வந்து பெண்களுக்கு இல்லாத இருந்தது பட் ஆனால் இருந்தாலும் அந்தளவுக்கு பெண்களோடய உரிமையே இப்போ உரிமையே பாதுகாப்பு உறுதி செய் வந்து இருந்தால் கூட அதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தெரிகிற மாதியோ அதை ஒரு வழக்காக வழக்காக நடத்தி அதுக்கான உரிய நேரத்தில் ஸ் ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு தீர்ப்பு வழங்க முடியாத ஒரு ஞாயம் கிடைக்காம நீதி கிடைக்கற அளவுக்கு இல்லாமல் இருக்கும்போது அப்போது வந்து இந்த ஆராய்ச்சி வந்து ரொம்ப தேவைப்பட்டது அதில் சில ரெக்கமண்டேஷன்லாம் பண்ண வேண்டி இருந்தது ஸோ அதுக்கு ஆனால் அந்த இதில் ஒரு முனைவர் பட்டம் வந்து த பெற்றேன் நான் இது மாதிரி வந்து அப்போ அப்போ நிறைய படித்திட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு கோ இது கோர்ஸு டிப்ளமோ அதை மாதிரி எதனாச்சும் வந்துச்சுனால் நிறையா ட்ரெய்னிங்கு பயிற்சிகள் அந்த மா நிறைய லைஃப் ஸ்கில் ட்ரெய்னிங்கு அந்த மாதிரி நிறையா உமன் ரைட்ஸு பெண்கள் ரைட்ஸு க்யூமன் ரைட்ஸு இந்த மாதிரி வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கோர்ஸு மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அன்றாடம் இன்னும் படித்திட்டு தான் இருக்கிறோம் இது ஒரு நல்ல வ வாழ்க்கை என்பது ஒரு லேர்னிங்கு தான்